நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நான் நீச்சல் கற்றுக்கவே போகல ஏன்னால் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சத்தியமாக எனக்கு கெணறு இந்த ஆறு அதெலாம் பார்த்தா பயம் அதனால் அப்போலாம் நான் நீச்சல் கற்றுக்க சொல்லி கூப்பிடுவாங்க அப்பவும் நான்லாம் நீச்சல் கற்றுக்கவே போக மாட்டேன் அதனால் அதுக்கு இடைலலாம் டைம் எடுத்துக்கலை அதுக்கப்புறம் நீச்சல் வந்து லவல்த்து லீவில் தான் நான் நீச்சல் கற்றுக்கவே ஆரம்மிச்சேன் லவல்த்து லீவில் வந்து லெவல்த்து லீவில் தினைக்கும் எப்படின்னால் ஒரு மதிய நேரத்துக்கு போய்டுவேங்க மதியம் வந்து எப்படின்னால் அப்பயும் வண்டி எடுத்து வந்து தான் போவேங்க கிட்டத்தட்ட எங்கள் வீட்டுக்கும் நீச்சலுக்கும் அந்த கிணத்துக்கு போகிறதுக்கு ஏழு எட்டு கிலோமீட்டரு வரும் வண்டி எடுத்துன்னு ஜாலியாக போய்விட்டு நான் அப்புறம் எங்கள் அண்ணன் ரெண்டு பேர் தான் போவோங்க அவனுக்கும் நீச்சல் தெரியாது அப்போ அந்த டைமில் எங்கள் தம்பி வந்து கையை உடச்சி வச்சிக்கனால் அவன் நாங்கள் குளிக்கிறதை வேடிக்கை தான் பார்த்துன்னு கிடப்பான் அப்போ அவன் வந்து சொல்லுவான் டேய் இதெல்லாம் அந்நியாயம்டா அப்படி இப்படினுலாம் சொல்லுவான் ஆனால் அவனுக்கு நீச்சல் தெரியுங்க தம்பி வந்து சரியான துருதுருப்பு அவன் போய் அப்படி இப்படின் சொல்லி எங்கேயோ போய் நீச்சல் கற்றுக்குன்னு வந்துட்டான் அவனுக்கு நீச்சல் தெரியும் எங்களுக்கு நீச்சல் தெரியாது அங்கே அப்போ வந்து கிணத்துல வந்து எப்படினால் மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு போ குளிக்க ஆரமிச்சிங்கனா நாலு மணி வரையும் கரெக்ட்டாக குளிச்சிடுங்க கிட்ட தட்ட ஒரு ரெண்ட்ரை மணிநேரம் ரெண்டு மணிநேரம் ஒரு நாளைக்கு குளிக்கிறதுக்கே நீச்சல் கற்றுக்குறதுக்கே நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணின்னு அப்போலாம் ஜாலியாக இருப்பேங்க